ஆக்ஷுவலி சார் நான் வந்து உங்களோட கார் வந்து புக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் கால் பண்ணிணோம் நாங்கள் வந்து இங்கே வந்து திருச்சியில் வந்து முசிறி சைட் வந்து தும்பலம் அப்படின்ற சொல்லி ஒரு ஊரில் தான் இருக்கோம் இங்கே வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின் சொல்லி ட்ரிப்பு ப்ளான் பண்ணியிருக்கோம் தோகை மலை அந்த சைட் இருக்கிற ஒரு கோவில் ஸோ வந்து நீங்கள் கார் வந்து எங்களுக்கு அதுக்கு தேவைப்படுது எங்களுக்கு வந்து டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ டுவெண்ட்டி த்ரீ அன்னிக்கி போகலான் சொல்லிவிட்டு ப்ளான் பண்ணியிருக்கோம் மார்னிங் எயிட் போல் எங்களுக்கு கிடைச்சா போதும் ஏசி ஆர் நான் ஏசி எதுனாலும் ஓகே நாங்கள் மொத்தம் ஒரு ஆறு பேர் வந்து கிளம்பிருக்கோம் ஸோ ஆறு பேர் இருக்கிற மாதிரியான கார் கிடைச்சாலும் ஓகே பட் இல்லை ரெ ரெ நாலு பேர்னால் ஒரு காருக்கு உட்கார முடியும் அப்படின்னா நாங்கள் வந்து ரெண்டு காராக வந்து உங்கள்கிட்ட புக் பண்ணிக்கிறோம் ஸோ வந்து அந்த காருக்கான அமௌன்ட்டு ப்ளஸ் வந்து நான் என்னோட வீட்டு அட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லொக்கேஷனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ அப்போது மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து காரு இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க காரு வந்து ஏசி ஆர் நான் ஏசி ரெண்டுமே எங்களுக்கு ஓகே தான் ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் சொல்லுங்க பிக்அப் ப்ளேஸ் வந்து பார்த்திங்னா நாங்கள் இங்கேயே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நான் அதுக்கான லொக்கேஷனையும் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன் நீங்கள் வந்து தோகை மலை அன்னிக்கி ஃபுல்லாக வந்து வர மாதிரி இருக்கும் ஸோ ட்ரைவருக்கு லஞ்சுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோவில் ப்ளஸ் வந்து பக்கத்தில் சில சுற்றி பார்க்கறதுக்கு இடம் அந்த மாதிரி சில இடத்துக்கு போகலான்னு இருக்கோம் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக் காரு தேவைப்படும் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷன் சேர் பண்ணுறேன் அமௌன்ட்டு மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்றத மட்டும் எங்களுக்கு சொன்னால் போதும்